நம்ம தமிழ் நாட்டில தொழில் வணிகம் போன்ற இந்த பொருளாதாரத்தில் தமிழ் மொழியை ஈஸியாக கற்றுக்க முடியுது அதுதான் தமிழ் மொழி பேசி எல்லாமே வியாபாரம் நடக்குது இந்த வெளி மாநிலத்திலருந்து வரவங்களுமே வந்து கொஞ்ச நாள் தமிழ் பேசி பழகிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஈஸியாக தமிழ் பேச வருது அதனால் எல்லாம் பொருளாதாரமும் தமிழ்லயே நடக்குது தமிழ் நாட்டில அதாவது தமிழ் நல்ல ஒரு மொழி